ஆ குட் மார்னிங் யார் மதர் பேசுகிறது ஓகே ஓகே யூனிட் டெஸ்ட் பேப்பரெல்லாம் பார்த்தீங்களா ஏன் வீட்டில் படிக்கிறதில்லையா அவன்

அப்படிலாம் இல்லைம்மா எதுவும் நாங்கள் செல்லில் அனுப்புகிறதுமில்ல செல்லில் நடத்துகிறதும் இல்லை எல்லாமே க்ளாஸ்சிலே நடத்துவோம் க்ளாஸ்சிலே எல்லாம் டைரிலேயும் எழுதிக் கொடுத்துட்றோம் கொரோனா குள்ளே கொரானா பேட்ச்சில் தான் எல்லாமே ஃபோனில் நடத்திகிட்டுருந்தோம் இப்போ தான் கொரோனா இல்லையில்ல எல்லாம் க்ளாஸ்சிலே தான் நடக்குது இனிமேல் அவன்கிட்ட ஃபோனெல்லாம் கொடுக்காதீங்க எதுக்கும் புக் எடுத்து வச்சு படிக்கச் சொல்லுங்கள் நீங்கள் பக்கத்தில் உட்காந்து சொல்லிக் கொடுங்க இல்லைன்னா ட்யூசன் அனுப்புங்க

ஆ ஆமாம் ஆமாம் அவங்க எடுக்கிறாங்க நான் அவங்கள்ட்ட வேணால் சொல்கிறேன் நீங்கள் ஆ நான் கேட்டு சொல்கிறேன் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் கேட்டுவிட்டு நீங்கள் சே வர சொல்லுங்கள் அவனை ட்யூஷனுக்கு

ஆ மேக்ஸ் மட்டும்தான் எடுக்கிறாங்க ஏன்னால் மேக்ஸ்ஸு தான் அதிக பிள்ளைங்களுக்கு வரதில்லையா மேக்ஸ் மட்டும்தான் எடுக்கிறாங்க இந்த கல்ச்சுரெல்லாம் வருது அதுலெல்லாம் கலந்துக்க சொல்லுங்கள்

ஆ சரி கலந்துக்க சொல்லுங்கள் கல்ச்சுரெல்லாம் வருது நல்லா டான்ஸ் ஆடி ப்ரைஸெல்லாம் வெளி ஸ்கூல்ல்லாம் அழைச்சிட்டுப் போவோம் இதில் நல்லா ஆடினா அதனால் நல்லா இப்போ கலந்துக்க சொல்லுங்கள்

படிப்பான் படிப்பான் கவலைப்படாதீங்க அவனுக்கு ஆ அதெல்லாம் மற்ற எல்லாத்திலேயும் இன்ட்ரெஸ்ட்டாயிருக்கான் படிப்பை தவிர மற்ற எல்லாத்திலேயும் இன்ட்ரெஸ்ட்டாயிருக்கான்

இவன் ஏதாச்சும் இவன் சேட்டை ஏதாச்சும் பண்ணியிருப்பான் அதனால் தான் அடிச்சுருப்பாங்க ஆ ஆ நான் கேட்குறேன் எந்த மிஸ்ஸுன்னு விசாரித்து அவங்கள்ட்டியும் நான் சொல்கிறேன் இந்தமாதிரியெல்லாம் பண்ணாதீங்கன்னு

எல்லா ஃபங்சன்லேயும் கலந்துக்க சொல்லுங்கள் நீங்களும் வாங்க நீங்களும் நீங்களும் வாங்க ஃபங்க்ஷனுக்கு உங்கள் பிள்ளை எப்படிலாம் டான்ஸ் ஆ சொல்லுங்கள் ஆ ஓகே நீங்கள் வாங்க உங்களுக்கு என்னைக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிதோ அன்னைக்கு வாங்க ஆ தேங்க் யூ